இந்திய போக்குவரத்து அமைப்பு ஆண்டு ஒன்றிற்கும் ஏழு முதல் பத்து விழுக்காடு அதிகரித்துள்ளது மற்றும் வாகனங்கள் எண்ணிக்கை பனெரெண்டு விழுக்காடாக அதிகரிக்கிறது இதனால் அவை சந்திக்கும் சில சவால்கள் என்னவென்றால் மக்கள் தொகை கூடுவதால் அதிக பயணிகளும் பேருந்துகளில் உள்ளன மற்றும் போக்குத்து போக்குவரத்து பொருளாதாரம் உயர உயர போக்குவரத்து துறையும் உயர்ந்துள்ளது இதனால் பெருமிதம் அடைகிறது போக்குவரத்து துறையில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் உள்ளது அவைக்கான சந்திக்க சவால் என்னவென்றால் மாதந்தோறும் மாதந்தோறும் சம்பளம் அவர்களும் சந்திக்கும் சவாலாக உள்ளது